சிவகங்கை மாவட்டதில் வந்து மழை காலத்தில் நெல்லும் கரும்பும் அதிகமாக போடுவாங்க ஏன்னால் அது எங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் வெயில் காலத்தில் வந்து மக்காச் சோளம் அப்புறம் சவுக்கு மரம் இதெல்லாம் போடுவோம் அது ஏன்னால் அதுக்கு தம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இழுக்கும் தண்ணி பாய்ச்சுற வேலை அவ்வளோக்கு இருக்காது பனி காலத்தில் வந்து வாழைமரம் வைப்போம் ஆடி மாதத்துல அந்த மாதிரி டைமில் வைச்சோன்னா வாழைமரம் வந்து சரிஞ்சு விழுந்துடும் அதனால் பனி காலத்தை வச்சு நல்ல ஒரு விளைச்சலை பார்க்கலாம் காலம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது